நான் வந்து ஒரு ஒருமணி நேரம் ட்ரா ஒருமணி நேரம் எனக்கு பயணிக்க வேண்டியது இருந்தது அவர் எங்கிட்டே வந்து அனாவசியமாக பேசாகா பேசாமல் என்ன பத்திரமா கொண்டு வந்து ஒரு இடத்தில் நான் சேரவேண்டிய இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நான் என்ன பண்ணுணேனா இறங்கின்ன உடனே அவருக்கு வந்துட்டு என்னுடைய சந்தோஷத்தை இல்லை என்னுடைய பாதுகாப்புக்காக அவர் அவருக்கு விதிக்கப்பட்ருந்த அந்த இவ்வளோ அமௌண்டு கொடுக்கணுனு இருக்கும்ல அந்த அமௌண்டோடய எக்ஸ்ட்ராவாக நான் சந்தோஷத்தில் வந்து ஒரு ஐம்பது ரூபா சேர்த்தே கொடுத்தேன் அதுவும் வந்துட்டு அந்த ரா ராத்திரி நேரத்தில் அவர் என்ன பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டதே எனக்கு ஒரு பெரிய விஷியமாக இருந்தது ஸோ என்னுடைய இதை வந்துட்டு நான் அவருக்கு வந்துட்டு பணம் மூலமாக என்னா என்னால் வேறு வேறு எதுவுமே பண்ண முடியாது ஸோ என்னால் வந்துட்டு அவரோடைய அமௌண்டை வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தினேன்